அப்பவுள்ள காலகட்டத்தில் நான் சின்னப்பிள்ளயா இருக்கும் போது அந்த ப ப பத்திரிக்கை எல்லாமே வருதுங்குல போஸ்டாஃபீஸ்லேருந்து வரதெல்லாமே போஸ்ட்மேன் கொண்டாந்து கொடுக்கும் போது அந்த ஸ்டாம்பெல்லாம் வந்து நான் பிரிச்சு பிரிச்சு வச்சுருந்துருப்பேன் வச்சுருவேன் அழகாயிருக்கும் பார்க்குறதுக்கு இங்கெ அப்படியே ஸைடில் எல்லாம் நல்லா நெளிநெளியாக அப்படியே வரம்பு வரம்பாயிருக்குமா அழகாயிருக்கும் பிரிச்சு பிரிச்சு புக்குள்ளெ வச்சுருப்பேன் ஆனால் இப்போதான் போஸ்ட்டாஃபீசிலிருந்து ஒன்றுமே வரது கிடையாதே எல்லாம் ஃபோனு இதுவுமாக போயிட்டுது வந்து இப்போ என்னாங்காட்டினா இல்லை அதெல்லாம் பார்க்கவே அரிதாக போயிட்டுது இப்போது வந்து காயின் வந்து முன்னெல்லாம் நம்ப அம்மா காலத்திலலாம் சொல்வாங்க ஒரணா ரெண்டணானு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இப்போ வந்து அஞ்சுப்பைசா பத்துப்பைசா இருபது பைசா கா இரு இருபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா இதெல்லாம்தான் எல்லாம் நிறையா காயினு நான் அப்போயெல்லாம் உண்டியலில் போட்டுப்போட்டு வச்சு இருக்குது இப்போயும் இருக்குது அஞ்சுபைசா பத்துபைசால்லாம் பார்க்குறாமாதிரிதான் இருக்குது ஆனால் செல்லாத காசாக போயிட்டுது உபயோகத்துக்குதான் பயன்படுத்த முடியவில்லை மா அப்புறம் இந்த எல்லாமே உண்டியலில் இருக்குது இன்னும் ஆனால் ஒரணா அரைணா காலணா அரையணா அதெல்லாம் நான் பார்த்ததேயில்ல ஆனால் அஞ்சுப்பைசா பத்துபைசா காயினுலாம் இருக்குது ஸ்டாம்பும் இருக்குது ஆனால் இப்போ ஒன்றும் வரலை வந்ததுனா கூட பிச்சு வச்சுர்ந்துட்லாம் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது படிக்க படித்தப்ப ரிசல்ட்டு கார்டு வந்து நாம் வந்து அட்ரெஸ் கொடுத்துட்டு வரும் போது அதுல ஸ்டாம்பு ஒட்டித்தான் கொடுக்கணும் அஙகேருந்து வரும்போது அதையும் அழகாக பிச்சு வச்சுக்குவோம் ரிசல்ட்டு கார்டு தேக்கம் தேர்ச்சினு வருதுலை அப்போ எல்லாருகிட்டையும் இருக்கிறதெல்லாம் சேகரிச்சு வச்சுருப்போம் அப்போலேருந்து அதில் விருப்பமாகதான் இருப்பேன் விரும்பி அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன் இப்போலாந்தான் கண்ணால் பார்க்கமுடியல போஸ்ட்டாஃபீஸில் போய் இப்போ ஸ்டாம்பு வாங்குகிற வேலையே கிடையாது ஆமாம்